நான் டெய்லர் பேசுகிறேன் ஆ ம் நான் டெய்லர் தான் சொல் சரி மேம் எவ்வளோ செட் ஆஃப் ட்ரெஸ் மேம் எத்தனை பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ் ஓகே மேம் சிக்ஸ்டின் ஃப்ராக்ஸா இல்லை சுடி மாதிரியா எப்படி

ஓகே மேம்

க்ளாத் வந்து காட்டனா இல்லை சில்க்கா எந்தமாதிரி க்ளாத் மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஃபேன்ஸியாக ஸ்டிச் பண்ணணுமா மேம் ஓகே மேம் இல்லை மேம் அட்ரஸ் நீங்கள் செண்ட் பண்ணிட்றீங்களா மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஆ இன்னும் செவன் டேஸில் முடியாது மேம் கொஞ்சம் ஒரு டூ டேஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுங்க மேம் ஆகஸ்ட் ஒரு டூ கொடுத்துர்றேன் மேம் ஆ சரி ஓகே மேம் ஓகே மேம் அப்போ நாளைக்கு வந்து மெஷர்மண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் மேம் ஓகே மேம் ஆ லைனிங்கெல்லாம் நீங்கள் கொடுப்பிங்களா இல்லை நானே போட்டுக்கணுமா மேம் ஓகே மேம் அமௌண்ட் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து நானே லைனிங் போட்டுக்கணும்னா எயிட் ஹண்ட்ரட் ஆகும் மேம் ஓகே மேம் ஆ நீங்கள் ஃபுல் அமௌண்ட் வந்து நாளைக்கு அட்வான்ஸ் பே பண்ணிவிடுங்க மேம் அன்னைக்கு பே பண்ணிவிடுங்க மேம் ஓகே மேம் ஆ தேங்க்யூ மேம்